ஆ ஹலோ

ஆமாம்மா நான் மேஸ்திரிதாம்மா பேசுகிறேன் சொல்லுங்கள் ஆமாம்மா சரி அப்புறம் சிமெண்ட்டு எவ்வளோ ஒரு சதுரம்ன்னா சரி செங்கல் எவ்வளோ எவ்வளோ வேணும்மா அப்படிங்களா தோராயமாக அப்படியே ஒரு ரஃப்பாக ஒரு கணக்கு போட வேண்டியதான்மா ஆ ஆ ஆ எதோ ஒரு எட்டு சதுரம்ன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு ஆயருவா செங்கல் ஆவும் சிமெண்ட் ஒரு நூறு மூட்டைன்னு கணக்கு வச்சுக்கங்களேன் ஆமாம் ஆமாம் ஆமாம் மேலே கம்பி ஒரு இருபது கல் போடுங்கள் ம மணல் இப்போ கம்மியாக ஆகும்மா இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலமைல இப்போ இருக்கிற விலைல ஆமாம் ஒரு ஐம்பது லச்சருவா ஆகும்மா ஆமாம் ஒரு எட்டு சதுரம் ஆ ஆமாம் ஆ ஆ ஆ சரி ஓகே ஆகட்டும்மா இப்போ இருக்கிற விலைவாசில ஐம்பது லட்சமும் கம்மி தான் மேக்ஸிமம் செய்யலாம் எதோ உங்கள் இதுக்கு தவுந்தமாதிரி செஞ்சு கொடுங்க ஆ ஆ ஆ சரிம்மா அப்படியே ஆகட்டும்மா ஓகேம்மா பை அட்வான்ஸல்லாம் அப்புறமா அப்புறமா பேசிக்கலாம்மா ஆஹ இப்போ அதெல்லாம் தேவை இல்லைம்மா நீங்கள் வாங்கன்றப்போ வந்து பார்த்துட்டு எவ்வளோ பேசிக்கின்னே இது பண்ணிக்கலாம் ஆமாம் ஆமாம்மா சரிம்மா ஆ ஆ சரி ஓகேம்மா பை வா ஆஹ எப்படி நீங்கள் சொல்லுறீங்களோ அப்படி காண்ட்ரக்ட் மூலியமானாலும் சரி இல்லை நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் சரி இல்லை நாங்களே வாங்க்கின்னாலும் சரி ஒரு மூணு மாசத்துக்குள்ளே முடிக்கலாம்மா ஆஹ மூணே மாசத்துக்குள்ளே முடிக்கலாம் ஆ ஆமாம் ஆள் இருக்கு வேலைக்கு எல்லாமே இதுவாக இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு மாதத்துல அழகாக முடிச்சு கொடுக்குலாம்

ஓகேம்மா அது இப்போ மூணு மாதம் அதுக்கு மேலே இருக்கும்மா நீங்கள் பார்க்கும்போதே கண்ணாடி மாளிகைமாரி இருக்கும் பார்த்திங்கன்னாலே சரிம்மா ஓ ஓகேம்மா ஆ ஆமா ஆமாம்மா ஆமாம் ஆ ஆ ஆ சரிம்மா ஓகேம்மா ஆ ஓகே தேங்க் யூ